அப்புறோம் பையன் வந்துங்க கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ட்ரைவராக போகுதுங்க அதுக்கு கல்யாணம் ஆவிருச்சு அப்புறோம் எங்கள் பிள்ளைங்களோட சேர்ந்துட்டு ஒரு கோயில் குளத்துக்கு எல்லாமே நாங்கள் போவோம் வருவோங்க அது பிடிக்கும் எனக்கு எங்கள் ப்ரெண்டோட சேர்ந்து ஃபோன் அது ஃபோன் பண்ணா நான் வந்துருவேன் நான் ஃபோன் பண்ணால் அது வந்துரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையாக எங்கே வேணாலும் போவோம் வருவோம்